எங்க வீட்டுச் செடிகளில் பூச்சி வராமல் எந்தப் பூச்சிக்கொல்லியும் வெள்ளப்பூச்சி எதுவுமே அண்டாமல் பாதுக்காக எங்கள் அண்ணி சில டிப்ஸ்ஸெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறம் நான் வந்து மை லைஃப் ஸ்டைல் பிரைவேட் லிமிடெட் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில ஒர்க் பண்ணுறதுனால அதுலையும் இயற்கை உரம் பற்றி செடி வளர்ப்பப்பற்றி எல்லாம் ஆலோசனை எங்கள் சாருங்கள் சொல்லித் தருவாங்க கார்த்திகேயன் சாரு சரவணன் சாரு எல்லாருமே சொல்லித் தருவாங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு